எனக்கு திறமைன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறையா பண்ணிருக்கேன் இப்போ நிறையா ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து இப்போ திருச்சியில பொறுத்தவரைக்கும் இது இருக்கு பார்த்தீங்களா டால்மியா டால்மியாக்கு வந்து நான் நிறையா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் டால்மியாவும் சரி செட்டிநாடும் சரி நிறையா சப்போர்ட் பண்ணிருக்கேன் டால்மியாவுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா நான் வந்து நிறைய அந்த லைம் ஸ்டோன்ஸு இந்த வேஸ்டேஜு அவங்க வந்து டால்மியா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கான ப பவர் சப்ளை மின்னணு மின்னணு சத்து வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க கரண்ட்டை வந்து எங்கையும் வாங்கல அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுக்கான எங்களுக்கான வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா பேப்பர் குப்பைகள் அதைப் போய்விட்டு நாங்களே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இதனால் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு குப்பைகள் அழியும்ல அதை வந்து எரிக்கும் போது அதில் மாசு வாய்வுல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீரும் பாதிப்பு இருக்காது மா காற்று வந்து எதுவும் மாசுபடாததால் நான் வந்து இது முழுமையாக இறங்கி அந்த ப்ளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்னும் என்ன பண்ணுறோன்னா இந்த க கோலமண் க கோலமண் கட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ சிமெண்ட்டுக்கு வந்து மேக்சிமம் யூஸ் ஆகுது அதை மிக்ஸ் பண்ணி தான் அந்த கன்டெண்ட் அது தரத்தை உயர்த்துறாங்க அந்த சிமெண்டோட தரத்தை உருத்துறாங்க அப்புறம் மற்ற சில கெமிக்கல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி ரெண்டு இது கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு நல்ல என்னோட திறமையை வந்து அவங்கள நான் கொடுத்துட்ருக்கேன் நல்லபடியாக போய்ட்டுருக்கு இதை வந்து நான் எப்படி வளர்த்துக்குனேன்னா இப்போ நானே ஒரு ப படிச்சிருக்கேன் நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியில என்னன்ன தேவைகள்னு அதுக்குத் தகுந்தா மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க